என்னுடைய ஆசிரியர் பணியில் நான் மிகவும் சவால் அடைஞ்சது மிக குறைஞ்ச மார்க் வாங்கின மாணவர்களை வந்து நல்லா மார்க் வாங்க வைச்சதுதான் எனக்கு பெரிய சவால் நிச்சயமாக வந்து என்னோட வகுப்பில் பின்தங்கிய மாணவர்கள் நிறையா இருப்பாங்க ஏன்னா கலை பிரிவு பாடங்கும்போது நிச்சயமாக நிறைய மார்க் வாங்குனவங்கள்லாம் அறிவியல் பிரிவை எடுத்துக்குவான் கலை பிரிவில் குறைவான மார்க் வருவான் ஸோ என்னுடைய சவால் என்னென்னா அந்த மாணவர்களை வந்து நான் நல்ல முறையில் அவங்களுக்கு வழிகாட்டியாக நடத்தி நல்லா சொல்லிகொடுத்து அவங்களுக்கு அது தேவையான தேர்வு எல்லாம் வச்சு அவங்க பள்ளியினுடைய முதல் மாணவனாக நான் ஆக்கிருக்கேன் அது எனக்கு பெரிய ஒரு சவாலான விஷயம் அதை சமாளிக்கிறக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா அந்த மாணவனை வந்து ஒவ்வொரு நாளும் அவனுக்கு அந்த பருவத்தை வந்து அவன் அட்வைஸ் பண்ணனும் படிக்க வைக்கோணும் அதேமாதிரி வந்து அவனை எங்கிரேஜ் பண்ணணும் அதேமாதிரி அவனுக்கு தைரியம் சொல்லோணும் அந்தமாதிரிலாம் சொல்லி சொல்லி அவனை நல்லமுறையில் கொண்டு வந்து ஒரு சில மாணவர்கள் எனக்கு இன்னும் வந்து ஞாபகம் இருக்கு அந்தமாதிரி வளர்த்துவிட்ட மாணவர்கள்லாம் இன்னைக்கும் என்னை பார்த்து மிகவும் வந்து சந்தோசமாக எப்போ வேணாலும் என் கூட பேசுவாங்க நன்றி கடனாக நினைச்சிட்டு இருக்காங்க அதான் எனக்கு மிகவும் பிடிச்சமான ஒரு சவால்